கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா வெயில் பட்டைய கிளப்பிட்டு இருந்தது அப்போ வந்த மக்கள் ரொம்ப ம வந்து சிரமப்பட்டாங்க வேலைக்கெல்லாம் போக முடியல வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வயசானவங்க எல்லோருமே வந்து இந்தக் குட்ட வேலைக்கெல்லாம் போவாங்க அவங்களே வந்து போக முடியல வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வரதுனால் காற்று அதிகமாக இருக்குது விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டுறாங்க காற்று அதிகமாக வருது வாழையெல்லாம் நிறைய சாய்க்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா காத்து கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க மோடம் போட்டு இருக்குது எந்த வெள்ளாமையும் கொஞ்சம் முடக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் வந்து எப்போவும் போல் நார்மலாக இருந்ததுனா நல்லாயிருக்கும் இப்போ ஆனால் அந்தமாதிரி இல்லை கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கின்ற மாதிரி இருக்கும் வெயிலே வராது சில நேரம் மோடம் போட்டுருக்கும் லைட்டாக துாரல் மட்டும் வரும் போதிய மழையுமில்லை மழை கனமாக பெஞ்சிச்சினா கூட நல்லாயிருக்கும் ஆனால் மழை வரதே இல்லை மழை ரொம்ப கம்மியாக இருக்குது ஆங்காங்கே பெய்து கருக்கள் இருக்கிற பக்கம் பெஞ்சிட்டு போகுது முன்னயெல்லாம் பெஞ்சிதுனா அந்த ஊரே ஃபுல்லாக பெய்யும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ இந்த ஊரில் மழை பெய்தால் பக்கத்து ஊரில் மழையே இருக்கிறதில்ல இப்போ அந்தமாதிரி போயிட்டுருக்கு ஒரேமாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்